அதாவது பார்த்தீங்கனா கோடை விடுமுறையில் தான் பயணம் செய்கிறதுக்கு எனக்கு மிக விருப்பமாயிருக்கும் ஏன் கேட்டீங்கனா கோடையில் வந்து பார்த்தீங்கனா வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் அதிகமாயிருக்கனால குளிர்பிரதேசனு போய் குளு குளுனு பசங்களோடய குடும்பத்தோடய போய் பேர பிள்ளைங்க பிள்ளைங்களோட சேர்ந்து நீர் வீழ்ச்சியில் குளிக்கிறதுக்கும் சுற்றுலா தளங்களை பார்க்குறதுக்கும் மலை பிரதேசத்துக்கு போயிட்டு நல்ல இதமாக காற்று வாங்கிறதுக்கும் இருக்கிறதுக்கு ஏற்ற இடம் வெளி செல்கிறதுனால வெப் நம்ம வெயில் சீசனில் தான் பயண செய்ய விருப்பம் அதனால குடும்பத்தோடய சென்று நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறது சுற்றுலா தளங்களை பார்க்குறது இதெலா வந்து நல்ல ஒரு விருப்பமான இதே பசங்க குளிக்கும் போது நம்ம அதை சந்தோசமாக பார்த்துட்டு சந்தோசமாயிருக்கலாம் பேர பிள்ளைங்க குளிக்கிறது ஆனந்தமாக குளிக்கிறதுக்கும் குடும்பத்தோடய குளி எல்லோரும் கோவில்குள்ள பார்க்குறதுக்கு ஏற்ற சீசன் வந்து வெய் சம்மர் சீசன் தான் அதனால் சம்மர் சீசனில் தான் பயணம் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பம் அதனால தான் நானு சம்மர் சீசனில் சுற்றுலா பிள்ளைங்களையும் பேர பிள்ளங்களை அழைச்சிட்டு வெளியில் போகிறேன்